எங்கள் பகுதி தென்காசி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் என்னென்ன போக்குவரத்து வசதிகள் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களில் வந்து சாதாரண இருசக்கர வாகனங்களில் இருந்து ரயில்வே துறை வரை அனைத்து விதமான போக்குவரத்து வசதிகளும் தென்காசி மாவட்டத்தில் இருக்குது எங்கள் ஊரை பொறுத்தமட்டில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து என்னதுன்னால் இருசக்கர வாகனங்கள் அதற்கு பின்னாக மூன்று சக்கர வாகனங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு பின்பாக நான்கு சக்கர வாகனங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு பின்பாக ஆறுசக்கர வாகனங்கள் எட்டு சக்கர வாகனங்கள் முதல் பேருந்துகள் தனியார் பேருந்து கவு அரசு அரசு பேருந்து மற்றும் ரயில் போக்குவரத்து போன்ற பயன்பாட்டுகளை போக்குவரத்தின் உதவியின் மூலம் எங்கள் பகுதி மக்கள் அனைவரும் பயன்படுத்தி வந்து கொண்டு இருக்கிறோம் எங்கள் பகுதியில் கடல் போக்குவரத்தும் வானூறுதி போக்குவரத்தும் இல்லை